நான் முடித்த சவால்கள் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேம்லி ப்ராப்ளம்ஸ் ஃபேம்லி ப்ராப்ளம்ஸ் என்னென்னன்னு சொன்னால் அப்டின்னு பார்த்தீங்கன்னா கடன் தொல்லை காசு பாற்றாக்குறை சந்தோஷம் இன்மை இந்த மாதிரி ஏகப்பட்ட சொல்லலாம் அதில் நம்ம இது சந்தோஷம் அப்பிடின்னா நமக்கு இந்த சமாளித்து வந்தோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா காலேஜு இது ஸ்கூல் படிக்கிற வரை அவ்வளோவா எதுவும் தெரில ஸ்கூல்க்கு போய்ட்டு வருவோம் ஹேப்பியாக இருப்போம் வீட்டுக்கு வந்துடுவோம் படிப்போம் தூங்குவோம் இதான் இருந்தது நமக்கு ஒரு அளவுக்கு மெச்யூரிட்டி வர வர நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா காசுக்கு திண்டாட்டம் அதாவது அம்மா அப்பா கஷ்டப்படுறத பார்த்து நம்ம சகித்து நம்மளே வேலைக்கு போய் பார்த்து நமக்குள்ள தேவையை நம்ம பார்த்துக்க ஆரம்மிச்சோம் அது கூட பெரிய இஷ்யூவாக தெரில ஆனால் வந்துவிட்டு சந்தோஷமே இல்லாமல் இருந்தது வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவு இதெல்லாம் வரதினால கொஞ்சம் டிஸப்பாயிண்டடாகி டிப்ரெஷன்ல போய் ஸ்ட்ரெஸ் எடுத்து இந்த மாதிரிலாம் ஆனது